ம் சொல்லுங்கம்மா ஓகே மேம் ஓகே மேம் இப்போ எந்த ஹோட்டலில் ஃபஸ்ட் ஸ்டே பண்ணியிருக்கிங்க இப்போ நீங்கள் லோக்கலில் தான் இருக்கிங்களா சரி மேம் முதுமலை போகணுன்னா ஒரு டூ டேஸாச்சும் கம்ப்ளீட்டாக வேணும் மேம் ஃபுல்லாக சுற்றிப் பாக்குறதுக்கு முதுமலையா ஏன்னா அங்கே காலையில் ஒம்போது மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் ஃபைவ் ஓ க்ளாக் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மேம் எப்படின்னா நாங்கள் எப்படி இருந்தாலும் இங்கேயிருந்து வண்டி எடுத்துட்டு போனாலும் ஒரு ஒன் அண்ட் ஹாப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆகும் மேம் ஆமாம் மேம் கண்டிப்பாக ரெண்டு மணி மேலே வேணும் அதுக்குள்ளே அது நடுவுலேயே பின்னே தான் கொஞ்சம் கொஞ்சம் பாக்குற ப்ளேஸஸ்ஸெல்லாம் நிறைய இருக்குது மேம் அதில் போகிற வழியே அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டே மெதுவாகவே போகலாம் மேம் போனால் ஃபஸ்ட் அங்கே போனால் அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது மேம் அது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் அப்போ யானை முகாம் இருக்கும் மேம் ஆமாம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக மேம் அவங்கள்லாம் இருக்காங்க அவங்க கூடதான் நீங்கள் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கலாம் ஆ நல்லா அதே ஒரு நாள் ஃபுல்லாகும் மேம் நல்லா அவங்களுக்கு சாப்பாடு எப்படி தயார் பண்ணுறாங்க எப்படி தர்றாங்க யானைங்கள எப்படி பாத்துக்கிறாங்க நல்லா இருக்கும் மேம் அங்கே பாக்குறதுக்கே அது அது ஒரு டே ஆகும் ஆ அது பக்கத்துலையுமே இதுவும் அனிமல்ஸ் பாக்குறதுக்கும் இருக்குது மேம் அதுக்கும் டைமிங்ஸ் இருக்குது உள்ளே காட்டுக்குள்ள போகிறமாதிரி வண்டி ஏற்பாடு பண்ணி தர்றாங்க அவங்களே ஆமாம் ஆமாம் மேம் அது போய்ட்டு வரலாம் அதுக்கப்புறந்தான் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் அந்த ரூமும் வேணும்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஓகே மேம் அப்புறம் ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணுமா மேம் நீங்கள் ஆ கண்டிப்பாக ரெண்டு நாள் வேணும் மேம் ஆ கண்டிப்பாக குளோஸ் பண்ணி ஆ ஓகே மேம் அப்படிதான் மேம் ஓகே மேம் நீங்கள் கிளம்பிட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து நாங்களே பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் எல்லாம் காம்மிச்சிட்டு உங்களுக்கு ஹோட்டல்லலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா இது பண்ணிட்டு நாங்களே ரிட்டன் ரெண்டு நாள் கூட்டிட்டு வந்துடுவோம் ரிட்டன் ஊட்டிக்கே கால் பண்ணுங்கள் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்